சத்தமாக நான் சிரித்த புத்தகங்கள்னு பார்த்தோம்னா ரொம்ப மிக குறைவான புத்தகம் நான் சிந்திக்கக்கூடிய புத்தகங்கள் அதிகமாக படிக்கிறதனால காமெடிஸ் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வாசிப்பேன் இருந்தாலும் அதில் ஒன்று ரெண்டு புத்தகங்கள் இருக்குது இன்றைக்கும் நான் வந்து ஷேக்ஸ்பியரோட காமெடி ஆப் எரர்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வந்து நான் எப்போ வாசித்தாலுமே எனக்கு ஒரு குபீர் என்ற சிரிப்பு வந்து எனக்கு எப்பயுமே வரும் அது வந்து எனக்கு கட்டுப்படுத்த முடியாத மாதிரி ஒரு சிரிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்தை மாமா சிறுவர் மலர் இதில் வரக்கூடிய கதைகள் அதுவும் பரமாத்ப குருவும் சீடர்களும் அப்படின்னு ஒரு கதைய வந்து கதைத் தொகுப்பாக வந்திருக்கானு எனக்கு தெரியல அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது அந்த புத்தகத்தில் வர்றதை வந்து நான் மீண்டும் மீண்டும் வாசிச்சிட்டு அந்த சீடர்கள் பண்ணுறதையும் அந்த குரு பண்ணுற சேட்டைகளையும் பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பு வரும் அது தான் நான் கா ரொம்ப படிக்கிற பொழுதெல்லாம் நா சி விழுந்து விழுந்து சிரித்த ஒரு புத்தகமாக நான் நினைக்கிறேன்